ஹலோ சேல்ஸ் மேனா சார் இப்போது நான் ஆன்லைனில் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் இப்போ எனக்கு டெலிவரி பண்ணிவிட்டு போனீங்க அந்த ஜூஸ்ஸு கப்பு வந்து ஓப்பனாகி ஃபுல்லாவே ஜூஸ் எல்லாமே வெளியில லீக் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சி சார் ஃபுல்லாகவே ஆ நீங்கள் கொண்டு வரும்போது சரியாகவே பார்க்கலையா அதை டெலிவரி பண்ணும்போதும் அதை நீங்கள் பார்க்கலையா இங்கே எனக்கு வேறு வந்து வேறு மாற்றி எனக்கு கொண்டு வாங்க சார் இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நீங்கள் வேறு மாற்றி சார் கொண்டு வாங்க இல்லைன்னா என்னை பணத்தை திரும்பி கொடுத்துடுங்க சார் ம் இல்லை சார் எனக்கு நீங்கள் பணத்தை கு திருப்பி கொடுங்க இல்லைன்னா எனக்கு வந்து வேறு ஆர்டர் மாற்றி கொடுங்க எனக்கு வேறு ஜூஸ் மறுபடியும் வேறு மாற்றி கொடுங்க இல்லைன்னா என்னோடய பணத்தை கொடுத்துருங்க சார் ஆமாம் சார் அப்படிங்களா நீங்கள் வேறு கொண்டு வரீங்களா ஓகே சார்